ஹலோ யெஸ் சார் சொல்லுங்க சார் ஆ சொல்லுங்க சார் சரிங்க சார் கிலோமீட்டர் கணக்கு சார் ஒரு கிலோ மீட்டர்க்கு இருபத்திமூன்ரூபா சார் நீங்கள் எந்தெந்த ஊருக்கு சார் போகணும் ஆ சரிங்க சார்

ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் பண்ணி தரலான் சார் நான் இருபத்தி மூன்ரூவா வெளியில போட்றோம் உங்களுக்கு இருபது ரூபா பண்ணி தர்றோம் சார் ஆ ஆ சரிங்க சார் சரிங்க சார்

ம் சரிங்க சார் சரி சார் கிலோமீட்டர் கணக்குதான் ஆ சரிங்க சார் ஆ ஆ சரிங்க சார் சரிங்க சார் நாங்கள் பார்த்து கொடுக்குறோம் சார் இருக்கு தெரிஞ்ச இடோம் இருக்கு சார் நாங்கள் போயிட்யிருந்தோ ஏற்கனவே டூரிஸ்ட் அதை மாதிரி நாங்கள் ரூம் தெரிஞ்சவருலாம் இருக்கார் சார் நாங்கள் பார்த்து அரேன்ஜ் பண்ணுறோம் சார் லன்சுலாமும் நல்ல இடோம் இருக்கு சார் நான் பார்த்து ரெடி பண்ணுறோம் சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் இத ஆ சரிங்க சார் டிரைவரு கூட நாங்கள் ரெண்டு பேர் அனுப்பி விட்றோம் சார் ஆ ஆ சேஃப்டிக்கு ஒரு டிரைவரும் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் அதெல்லாம் பயப்படாமல் போட்டு வர்லாம் சார் அதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் யாருன்னா இருந்தா சொல்லி விடுங்கள் சார் நம்பளுது நல்லா இருக்கும் வண்டிலாம் சுமுத்தாக போவும் ஏசிலாம் கன்ட்ரோலில் இருக்கும் டிவிலாம் இருக்கு சார் அதே மாதிரி பக்கத்தில் யாருன்னா இருந்தா அறிமுகப்படுத்தி வைங்க சார் அனுப்சிவிடுங்க இந்த ஃபோன் நம்பருக்கு அமோண்ட டேட்டு மட்டும் என்னைக்குன்னு சொல்லுங்கள் சார் ஆ சரிங்க சார் நீங்கள் டேட்டு சொல்லிட்டிங்கனா நான் டைம் சொல்லிவிட்றன் சார் எத்தனை மணிக்குன்னு அதே மாதிரி வீட்டான்டே வந்துவிட்றோம் சார் அட்ரஸ் அனுச்சு விட்டிங்கன்னா நாங்கள் வீட்டான்டே வந்துவிட்றோம் சார் ஆ ஆ ஆ அது நீங்கள் செல்லுல செல்லுல ஜிபே பண்ணிவிடுங்க சார் அது வர்னுண்னு அவசியம் இல்லை ஆ இதே ஃபோன் நம்பருதான் அப்படியே ஜிபே பண்ணிவிடுங்க சார் சரிங்க சார் இப்போதிக்கு ஒரு அஞ்சாயிரம் முன்ன கொடுங்க சார் டீசல்லாம் போட்டுட்ணும் அதுக்கப்புறோம் நாங்கள் போயிவிட்டு வந்து கிலோமீட்டர் கணக்கு பார்த்துட்டு வாங்கிக்குறோம் சார் மிச்சம் ஆ ஆ சரிங்க சார் அது டிரைவர் நல்லா பக்காவாக இருப்பாங்க சார் நம்ப கையில இருக்கிற டிரைவரு ரெண்டு பேருமே ஆ நான் அமுச்சிவிட்றன் சார் உங்களுக்கு ரெண்டு டிரைவரு நல்ல டிரைவராக அனுப்பிவிட்றன் சார் ஆ சரிங்க சார் தேங்க் யூ சார் தேங்ஸ் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரி நான் அரேன்ஜ் பண்ண சொல்றேன் சார் ஆ தேங்க் யூ சார் சரிங்க சார் வண்டிலாம் நல்லா பக்காவாக முன்னயே முன்நாளே சர்விஸ்கு விட்ருவோம் சார் விட்டு நல்லா பக்காவாக இருக்கும் சார் கன்டிசன்லாம் பயப்புட வேணா சார் நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வர்றோம் சார் ஆ ஆ சரி சரிங்க சார் சரிங்க சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக பண்ணுறோம் சார் சரி சார் ஆ